என்னுடைய இரண்டு பணிகள் உண்டு ஒன்று நான் சமூகப்பணிகளை செய்துக்கொண்டிருக்கிறேன் மற்றொன்று நான் ஒரு பத்திரிகையாளனாக பயணித்து கொண்டிருக்கிறேன் அதனால் எழுத வேண்டிய நெருக்கடி எனக்கு இருக்கிறது நான் எழுத்தாளனாக மாற வேண்டிய சூழல் இருக்கின்றது எனக்கு வந்து எழுத்து அப்படிங்குறது வந்து எப்போ தோணுன்னா அதுக்கு நேரம் காலமெலாம் கிடையவே கிடையாது எப்போவுமே பட் எந்த இடத்துலஉட்காந்து எழுதுவேன் பெரும்பாலும் அப்படின்னு கேட்டால் உலகத்துலேயே எனக்கு மிகப்பிடித்த ஒரு இடம் எனது அறை எனது அறையில் தான் நான் அமர்ந்து எப்பொழுதும் எழுதிக் கொண்டிருப்பேன் அந்த எழுத்து எங்கே எனக்கு உருவாகும் அப்படின்னா என்னுடைய மிகப்பெரிய போதி மரம் எனக்கு ஞானம் உதயமாகக்கூடிய இடம் வந்து பயணங்கள் தான் பேருந்து பயணங்கள் ஆட்டோ பயணங்கள் அல்லது ரயில் பயணங்கள் இப்படி பயணங்களை நான் மேற்க்கொண்டிருக்கின்ற போதெல்லாம் என் மனம் ஏதாவது ஒன்றை அசைபோட்டுக்கொண்டே இருக்கும் அந்த அசை தான் எனது கவிதைகளாக கதைகளாக கட்டுரைகளாக வெளிவந்து கொண்டிருக்கிறது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நான் பயணத்தில் தான் நிறைய எழுதிகிட்டு இருக்கிறேன் ஸோ என்னுடைய பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் என்ன நேரமானாலும் வாரத்தில் ஒருமுறை உட்காந்து குறிப்பாக ஒரு கவிதையாவது எழுதிடணுன் ஒரு கதையாவது கதைங்கிறது மாதம் ஒருமுறை கவிதைகள் வாரம் ஒருமுறை அப்படிங்குற மாதிரி ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் உட்காந்து எழுதிட்டுருக்குறேன் அதற்கு நான் நிறைய வெளியில் தான் நான் கற்றுக்குறேன் வெவ்வேறு ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் வெவ்வேறு கூட்டங்கள் திருவிழாக்கள் இப்படி வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மனிதர்களை நான் கண்டு கண்டு கண்டு சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்களை பார்த்து பார்த்து பார்த்து என் எழுத்துக்கள் மீண்டும் பூரிப்படைந்து யாருமே எழுதப்படாத யாருமே கண்டுக்கப்படாத பல விடயங்களை என் உள்மனம் பதிவு செய்து பதிவு செய்து எழுதிக்கொண்டிருக்கிறது என் எழுத்துக்கள் என்னுடைய எழுத்துக்கள பற்றி சொல்லணுமுன்னா எண்ணில் அடங்கா இந்த பிரபஞ்சம் பேரன்பில் தழைத்து செழிக்க ஞானம் அடைதலையும் சுகப்படுதலேயும் போன்ற பல்வேறு நிகழ்வுகளை வைத்து நான் எழுதிக்கொண்டிருக்கிறேன் இது இதுதான் என் எழுத்துக்கள் எனக்கு இன்பத்தை அளிக்கின்றது என் எழுத்துக்கள் எனக்கு போதையாக உருமாறி இருக்கின்றது ஆகா நான் எழுத வேண்டியதாக இருக்கிறது நான் ஒரு எழுத்து போதையால் ஈர்க்கப்பட்டு இன்று வரை எழுதிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறு சாதாரண எழுத்தாளனும் என்று எழுத்தாளன் என்று சொல்லிக்கொள்ளலாம்